இப்போ நம்ம நாட்டில் முன்னாடி மருத்துவமனைகளெலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போலாம் ரொம்ப மக்களெலாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க ஹாஸ்பிட்டல்க்குலாம் கொண்டு போகிறதுக்கு ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை எல்லா ஊர்லேயும் ஒரு மருத்துவமனை கண்டிப்பாக இருக்குது அப்புறோம் வந்து முன்னாடிய விட கம்பேர் பண்ணும் போது இப்போ நமக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருக்கு ஊருக்கு ஊர் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்புறோம் முன்னாடி முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதோடய தரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்துருக்குது ஆனால் முன்னாடி மக்களெலாம் அவ்வளோவா நோய் தொற்றுலாம் இருக்காது ஆனால் இப்போ மோஸ்ட்லி நிறைய நோய் தொற்றுலாம் ஏற்படுது அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் நிறையா இததெலாம் பண்ணிகிட்டு தான் வராங்க அதுக்கப்புறம் கோவிட் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போது பெட்டுலாம் நிறைய இல்லாமல் அந்தளவுக்கு சிரமமாயிடுச்சு கோவிட் டைமில் அப்போலாம் மருத்துவமனைகளெலாம் பத்தாமால் போயிடுச்சு அப்புறம் வந்து இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடய கம்பேர் பண்ணும் போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் நல்ல நல்லாவே பார்ப்பாங்க இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஓகே தான் ஆனாலும் அதோடய தரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் மக்கள் வந்து இன்னும் நம்ம மாட்டுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை மு நிறைய பேர் வந்து பயப்பட்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நல்லா தான் பார்க்குறாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதோடய இதை அதிகப்படுத்தலாம் மக்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி அப் அப்புறோம் வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போலாம் வந்து நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்புறம் வந்து நிறைய எங்கள் எங்கள் ஊர் பக்கம் வந்து முன்னாடிலாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை ஆனால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கொண்டுட்டு வந்துருக்காங்க அதோடய ஆனால் இன்னும் கொஞ்சம் அதோடய இதை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தான் தோணுது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் சேவை நடந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் வேறு என்ன தேவை அப்படின்னு சொல்ட்டு பார்த்து செய்யலாம் அப்புறம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய பணம் வாங்கு பணம் வந்து இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய பணம் செலவாகும் ஆனால் இதே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோன்னா கொஞ்சம் கம்மியாகும் செலவாகாது அப்புறோம் வேறு வந்து கோவிட் டைமில் தான் ரொம்ப மாஸ்க்குலாம் போட்டுகிட்டு போகிறா மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து நம்ம எங்கேயுமே போக முடியலை ஹாஸ்பிட்டல்ஸ் கூட அவ்வளோவா அவைலபுளாக இல்லை எங்கேயுமே ரொம்ப மக்களெலாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒரு இடத்துலருந்து இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸே இல்லாமல் தவிச்சாங்க அந்த மாதிரி நமக்கு ஒரு அர்ஜெண்ட்டுன்னு வரும் போது மக்கள் அந்தமாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்காக முன்னாடியே எதாவது பண்ணி பண்ணும் அப்புறம் வந்து இப்போ முன்னாடி கோவிட் வரப்போகுது அப்படின்னா எவ்வளோ பேர் சிரமப்பட்டாங்க அந்தமாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே எதாவது பண்ணலாம் அப்புறம் வந்து ஓகே முன்னாடிய விட கம்பேர் பண்ணும் போது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய மக்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை நம்புகிறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்புகிறாங்க அந்தளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடய குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு அதிகமாயிருக்கு அதோடய தரமும் நல்லா உயர்ந்திருக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நாட்டோடய மருத்துவ சேவையை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்